ஹலோ ஆ வணக்கம் மேம் ஆமாம் ஆமாம் ஆமாம்ங்க மேம் சரி சரிங்க மேம் எவ்வளோ அமௌண்ட்டுங்க மேம் சரிங்க மேம் நீங்கள் ஒரு மன்த்லி இன் மன்த்லி இன்கம் நீங்கள் என்ன மேம் நீங்கள் என்ன பிஸ்ன ஜாப்பில் இருக்கீங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சரி சரிங்கம்மா பண்ணிக்கலாம்மா விவசாயத்துக்கும் மாட்டுக்கும் லோன்லாம் இருக்குங்கம்மா அதில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரவேண்டிய ப்ரூப்பு ஆ ஓகேம்மா

ஆ ஓகேம்மா ஓகேம்மா உங்களுக்கு லோன்லாம் அப்ரூவல் நீங்கள் கேட்கற டாக்குமெண்ட்டு சொல்றதை பார்த்தா உங்களுக்கு அதிகமாகவே வரும் நீங்கள் வரம்போது இந்த லேண்டு ஆ நில பத்திரம் ஆ நில பத்திரம் இல்லைல்ல மாட்டு லோனுக்காண்டி கேட்டேன் ந மாட்டு லோனுக்கு தேவையில்லைங்க மேம் நீங்கள் ந விவசாயம் பண்ணுறேன்னீங்கல்ல ஆமாம்மா உங்களுக்கு அதற்காண்டி தான் இதை சொல்லுறேன் ஆட் பண்ண சொல்லுறேன் இது வந்து நம்மளுக்கு மாட்டு லோன் தனியாக ஆ ஓகேம்மா அது ஆதார் கார்டு பான் கார்டு பாஸ் புக்கு அப்புறம் உங்களுது ரெண்டு பாஸ் இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு அவ்ளோ தாங்க இதை எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா நீங்கள் இன்றைக்கு ஃபைல் கொடுத்தீங்கனாக்கா நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட்டு சேங்க்ஷன் ஆயிடும் நீங்கள் நீங்கள் மாதம் வந்து மாத மாதம் ஒரு ப மாதம் பத்தாயிரம் கட்டுற மாதிரி வரும் எத்தனை வருஷத்துக்கு போடுறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு பிரிச்சு கட்டுற மாதிரி வரும் இல்லை மேம் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து கொடுத்தீங்கனாக்கா இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் ஆ சரிங்கம்மா ஆ ஓகேங்கம்மா பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாங்க ஆ ஓகே ஓகே தேங்க் யூம்மா